ஹலோ பார்த்திக்ஷா கார் கம்பெனியா நாம் நான் பிஎம்டபிள்யூ கார் எடுத்துகிட்டு வந்து இருக்கேன் என் காரில் ஏ ஏசி ஒர்க் ஆகலை என் பேர் ஜாக்குலின் அதான் சரி உங்கள்கிட்ட பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என் பிஎம்டபிள்யூ ஏசி ஒர்க் ஆகலை இன்டிரியர் ஃபுல்லாக கிளீன் பண்ணணும் வீல் அலைன்மெண்ட் பண்ணணும் கார் ரொம்ப ரைஸ் ஆகுது அதை கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணணும் இல்லை இவ்வளோதான் ஆ ஆமாம் வாட்டர் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் அப்படியே பண்ணி கொடுத்துருங்க ஆ ஆமாம் எவ்வளோவாகும் ஓகே மேம் ஓகே ம் சரி மேம் ஓகே என்ன மேம் ரெண்டு நாளையில எனக்கு கிடச்சா நல்லது மேம் ஆ சரி மேம் ஓகே ஓகே தேங்க் யூ மேம் ம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் சரியாக பண்ணி கொடுத்தீங்கனாக்கா இந்த தடவை அடுத்தடுத்து உங்கள்கிட்டையே எதுனாலும் வருவோம் மற்றவங்களுக்கும் சொல்லுவோம் மேம் காரு இது தேங்க் யூ ஆ தேங்க் யூ தேங்க் யூ மேம்